ஹலோ

ஹலோ நான் டாக்டர் பேசுகிறேன் நீங்கள் நேற்றிக்கு வந்து இங்கே எங்கள் ஹாஸ்பிடலுக்கு வந்து செக்கப்க்கு வந்துருந்தீங்க உங்கள் ரிப்போட் சொல்லுறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கோம்

போன மந்த்தை விட உங்களுக்கு இந்த லெவல் வந்து சுகர் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகலை போன மந்த்து வந்து ஒரு எய்ட்டீனுன்னா இந்த தடவை வந்து ஒன் சிக்ஸ்ட்டி அந்த மாதிரி டபுள் ஆகிருக்கு நீங்கள் என்னமாதிரி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள்

அப்போ நீங்கள் உங்கள் மேலே தானே தப்பு நீங்கள் ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிட்ருக்க கூடாதுல்ல உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒபிசிட்டிக்காக நீங்கள் வாக்கிங் போகணும்ல கொஞ்சம் யோகா பண்ணுங்கள் அதிகமாக வீட் ஃப்ளோரா எடுத்துக்கோங்க கேழ்வரகு கம்பு இந்தமாதிரி சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ம் டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக போடுறிங்களா ஆ வாங்க இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்கனால நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிங்களோ வந்து செக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ம் டெய்லி க மறக்காமல் டேப்லெட் போடுங்கள்